ஆன்மீகத்துடன் எப்போது இணைந்து இருப்பேன் என்பது பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கேட்டிருக்கீங்க ஆன்மீகங்கறது எல்லாேருக்கும் பொதுவானதுதான் இதிலே சில பேர் ரொம்ப ஆன்மீகமாகவும் இருப்பாங்க சில பேர் நாத்திகவாதியாவும் இருப்பாங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது இங்கே மரக்குறவர் நிறையா இருக்காங்க எங்கள் பக்கம் நிறைய பேர் இருக்காங்க அதனால எங்க பார்த்தாலும் இருக்காங்க ஏதோ எல்லாேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதோடு நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்